ஹலோ ஆ ஆ ம் எல்லாம் காட்டன் புடவை தான் சார் பாருங்க நல்லா இருக்கும் துணி நல்லா இருக்கும் ஆமாம் சார் ப்ளவுஸு அட்டாச்சுடு தான் அதில் ஆ ஆமாம்

ஒரு பீஸ் அறுநூறுவா அறுநூறுவா ஒரு பீஸு நல்லா இருக்கும் வெயிலுக்கு கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஜாபுக்கு போகிறவங்கல்லாம் கட்டலாம்

ஆ சொல்லுங்கள் வாங்குங்க சார் நாங்கள் பார்த்துப் போடுவோம் பார்த்து சொல்கிறோம் வாங்குங்கள் ஆ

சார் துணி நல்லா இருக்கும் இது வெயிலுக்கு ஏற்ற இதமா இருக்கும் காலேஜ் ஸ்டுடெண்ட்லாம் கட்டலாம் ஆ நல்லா இருக்கும் ரெண்டுப் பேருக்குமே இந்த ஸேரி நல்லா இருக்கும் பாருங்கள் அது

ஆ பாருங்கள் சார் சிக்ஸ் சார் இப்போது ப்ளவுஸுக்கும் ஆ ப்ளவுஸுக்கும் சேர்த்துதான் இருக்குது

நல்லாயிருக்கும் யார் பார்த்தாலுமேப் பிடிக்கும்

ஆ ஓகே ஓகே சரி நீங்க அழைச்சிட்டு வாங்க சார் பார்த்துப் போட்டுக்கலாம் இல்லை சார் இல்லை சார் பார்த்துத் தரேன் வாங்க இப்போ நிறைய நிறைய ஸேரீ எடுத்தீங்கன்னா நான் பண்ணி போட்டுத்தரேன்

ஆ சரிங்க சார் இல்லை சார் அந்த அளவுக்கெல்லாம் கட்டுபடி ஆகாது நான் ரொம்ப அதிகமாலாம் சொல்ல மாட்டேன் கரெக்டாக தான் நியாயமாக போட்டுத் தரேன் நீங்கப் போய் அவங்க அழைச்சுட்டு வாங்க அழைச்சுட்டு வந்துப் பாருங்கள் என்னென்ன கலர் வேணும்னு சொல்லுங்கள் எல்லாம் எடுத்து வைச்சுத் தரேன்

ஆ சரி

ஆ ஓ ஓகேங்க சார் ஆ ஓகே சார் தேங்க்ஸ் சார்